பக்கத்து வீட்டு அக்கா ஒரு டிவி வாங்கினாங்க ஆன்லைன்லண்டு நானும் அந்த ஆன்லைன்லேயே டிவி வாங்கினேன் அது ஒரு ரெண்டு மாதம் நல்லா தான் ஓடுச்சு அதுக்கப்புறம் கொரகொரன்னு சவுண்டு வருது டிவி டிஸ்ப்ளே போயிருச்சு டிவி குள்ள இருக்கிற ஐஸ் போயிருச்சி நிறைய பிராப்ளம் வந்துச்சு அப்புறம் ஒரு சேனல் ஓடுச்சுனா அதில் வாய்ஸே வரதில்லை இது மாதிரி நிறைய பிராப்ளம் இருக்கிறதுனால எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் பயங்கர சண்டை டிவியில் ஆன்லைனில் போட வேணானு சொல்லி நான் போட்டதுனால் சரி வெளியில் கடையிலையாச்சும் போய் சரி பண்ணலாம்னு பார்த்தா ஒரு மிஸ்டேக் போனால் இன்னொரு மிஸ்டேக் வந்துகிட்டே இருந்துச்சு மறுபடியும் கடைக்காரங்க கிட்ட வாங்கிருந்தால கூட சரி போய் இது திட்டியாவது கொடுத்துட்டு வந்துருக்கலாம் இப்போ ஆன்லைனில் வாங்கிட்டு போய் என்னம்மா பண்ணுறதுன்னு சரின்னு சொல்லிகிட்டு கம்முனு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேண்டு ஒன்று வாங்கினோம் அந்த ஸ்டேண்டு என்னடானா ரொம்ப மெல்லிசான தகடு ஒரு ரெண்டு துணி வச்சால் அந்த துணி வந்து அப்படியே அந்த ஸ்டேண்டு ஒடஞ்சுடுறமாரி மெல்லிசான தகடில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன் இனி மேல் ஆர்டர் ஆன்லைனில் ஆர்டரே போடக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன்